ஸ்விகி கம்பெனியாங்க நான் இப்போ ஒரு ஆர்டர் போட்டிருந்தேங்க நான் வந்து இப்போ தாம்பரத்தில் இருக்கேன் ஆர்டரு வந்து சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபையும் தந்தூரியும் போட்டேங்க ஒரு ஒரு முந்நூற்றம்பது ருபாய் என்னமோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன் வந்துச்சு ஆர்டர் போட்டேன் ஆனால் இன்னும் டைம் அரை மணி நேரம் ஆகுது இன்னும் வரல எனக்கு வேறு ஆஃபீஸுக்கு கிளம்ப டைமாகுது சரி வரோமே ஷிஃப்ட்டுக்கு போகணும் சரி சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு போட்டேன் இன்னும் ஆர்ட்ரு வரல என்னப் பண்ணுறதுன்னு தெரில கொஞ்சம் அந்த ஆர்ட்ரு க ஒன்று டக்குன்னு வரச்சொல்லுங்க அப்படி இல்லைன்னா ஆர்டரை கேன்சல் பண்ண சொல்லுங்க கேன்சல் பண்ணி அமௌண்ட்டை வித்துட்ரா பண்ண சொல்லுங்க இல்லை அப்படின்னா வேறு எதனால் வழி பண்ணுங்க ஆர்ட்ரு இப்போ அந்த பர்சன்னுக்கு கால் பண்ணால் பிஸி பிஸின்னு வருது எடுக்கமாட்டுறாரு எங்கே தான் இருக்கார்ன்னு தெரில நம்ம லொகேஷன் கிட்டே காட்டுது அப்புறம் பார்த்தா அவரு எங்கேயோ போகிறாரு திரும்ப வரார் ஆனால் எனக்கான ஆர்டர் மட்டும் வந்து சேரமாட்டேங்குது அது என்னென்னு கொஞ்சம் பார்த்து டக்குன்னு சரி பண்ணுங்க இது ரொம்ப வொர்ஸ்ட் வெரி வொர்ஸ்ட்டாக இருக்குது உங்கள் சர்வீஸ்ஸு இதுக்கு ஸ்மோட்டோவே பரவாயில்ல போல் இருக்குது ஸ்விகின்னால் ஆஃபர் கொடுப்பீங்க ஸோ நல்ல டெலிவரி இருக்கும் நல்ல கஸ்டமர் சர்வீஸ் இருக்குங்கிறத பா பண்ணுறது இப்படி இப்படி லேட்டாக்கிறாங்க கொஞ்சம் என்னென்னு பார்த்து கரெக்டாக கொஞ்சம் சரி பண்ணுங்க சரிங்களா ஆர்டரை வந்து கொஞ்சம் கரெக்டாக டைமிங்க்கு கொடுக்கச்சொல்லுங்க ஆர்ட்ரு கொடுக்குற ஆர்டரை கரெக்டாக எடுத்துகின்னு வரச்சொல்லுங்க மாற்றி மாற்றி எடுத்துன்னு வரார் அவர் சில்லறை கரெக்டாக எடுத்துகிட்டு வரமாட்றார் ஜிபே பண்ணுறதா சில்லறை கு ஜிபே பண்ணலாம்னு பார்த்தா அது வந்து ஃபோன்னு ஒர்க்காகல அப்படி இப்படின்றாரு சரி என்னென்று கொஞ்சம் சர்வீஸ் வந்து பார்க்க சொல்லுங்க அப்போத்தான் வந்து உங்கள் கம்பெனி நல்லா டெவலப் ஆகும் சரிங்களா ஆர்டரை கொஞ்சம் டக்குன்னு வர வைக்கப்பாருங்க அவ்வளோதான் எனக்கு ஆனால் இன்னும் நான் ஆஃபீஸ் போகிற டைம் வந்துச்சு இன்னும் பார்த்தா ஆர்ட்ரு வரல ஒன்று ஆர்டரை கேன்சல் பண்ணுங்க இல்லை அப்படி இல்லைன்னா வந்து காசை ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா டக்குன்னு வரச்சொல்லுங்க இல்லை வேறு ஆர்ட்ரு வேறு ஆர்ட்ரு வேறு யாரைவாது ஆர்ட்ரு எடுத்து அவராவது டக்குன்னு வரச்சொல்லுங்க இதுதாங்க வழி